ஹலோ ஆ யெஸ் சார் ஆ யெஸ் சார் என்ன என்ன ப்ராடக்ட் பார்க்குறீங்க சார் நீங்கள் ஓகே யெஸ் சார் இது ஹோல்சேல்னால உங்களுக்கு வந்து ரேஞ்சஸ் எல்லாம் கம்மியாகதான் இருக்கும் மற்ற கடையில விட யெஸ் சார் அரிசியுமே நிறைய வெரைட்டி இருக்கு நீங்கள் என்ன அரிசி பார்க்குறீங்க சார் பச்சரிசி புழுங்கரிசி பாஸ்மதி ரைஸ் இந்தமாதிரி சம்பா ரைஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுலையும் ரேஞ்சஸ் இருக்கு சார் ஆம் அது வந்து ஸ்டார்ட்டிங் வைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கு சார் கிலோ ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு நீங்கள் டுவென்ட்டி ஃபைவ் கேஜி பேக் வாங்குனிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹன்ரட்டில் வரும் சார் ஆ பருப்பு சார் அதுவும் பேக்டு கூட இருக்கு லூஸில் கூட இருக்கு சார் நீங்கள் எப்படி ப்ரான்டடாக பார்க்குறீங்களா இல்லை இப்படி லூஸ்ல வாங்குறீங்களா சார் ஓகே ப்ரான்டட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசீர்வாத்தில் இருக்கு சார் அது வந்து உங்களுக்கு நல்ல நல்ல பாலிஷ்டு நல்லாருக்கும் கலர் கிலர் எதுவும் சேர்ந்துவராது அதனால் உங்களுக்கு நல்லா க்ளீனாக ஃப்ரெஷாக இருக்கும் சார் அது நீங்கள் அந்த தால் வந்து கிலோ எயிட்டி ருபீஸ்கு வாங்கலாம் சார் ஆ யெஸ் சார் இதுக்கூட நீங்கள் வந்து கே கேஜி கணக்குல கூட வா ஒன் கேஜியில இருக்கு இல்லைன்னா ஃபைவ் கேஜிஸ்லயே இருக்கு நீங்கள் எப்படி நீங்கள் வா ஃபேமிலி பேக்கா வாங்குறீங்களா இல்லை எப்படி ஆ ஃபைவ் கேஜி வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹன்ரட் ருபீஸ் வரும் சார் ஹோல்வீட் கூட இருக்கு வெறும் டோட்டல் மைதாக்கூட இருக்கு ஹன்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு வீட்டாகவும் இருக்கு இல்லை சுகர் ஃப்ரீ வேணுன்னா அதுக்கூட இருக்கு சார் சுகர் கன்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்தமாதிரி மைதா வரும் சாரி ஆ அதுவும் சார் அது சிக்ஸ் ஹன்ரட் இருக்கு சார் ம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார் நீங்கள் நீங்கள் வெளில பார்க்காததும் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு நீங்கள் வேணா ஆ பா பார்க்கலாம் சார் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இங்கே ஹோல்சேல் ப்ராடக்ட் தான் இது உங்களுக்கு ரேஞ் கூட கம்மியாகதான் இருக்கும் வெளிலருந்து இங்கே ரேஞ் கம்மியாகதான் வரும் சார் யெஸ் சார் இதுக்கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வெளியில மார்க்கெட்டில் வாங்கும்போது இதில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ரூபீஸு கம்மியாகதான் இருக்கும் சார் நல்லா டெய்லியும் வர்றதுதான் இங்கே மார்க்கெட்லருந்து சரக்கு வந்து உங்களுக்கு வந்து டெய்லி டெய்லி வியாபாராம்தான் இது அதனால் ஸ்டோர் பண்ணி அந்த ஓல்டெல்லாம் விற்கிரமாதிரி இல்லை சார் நீங்கள் பார்க்கலாம் சார் இது அந்தந்த ரேட்டுக்குன்னு சொல்லி இருக்கும் சார் இப்போ அது மா வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோ தேர்ட்டி ருபீஸ்ஸு சார் ஆ டொ டொமேட்டோ ஃபிஃப்டி ருபீஸ் சார் ஃப்ரூட் சார் ஃப்ரூட்ஸா சார் ஆ ஃப்ரூட் கூட சார் எல்லா வகையும் இருக்கு சார் நீங்கள் எந்த எந்த ஃப்ரூட் பார்க்குறீங்க ஆ சீசனல் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேங்கோ இப்போ போப்போது சார் பனானா எ எ எவ்ரி டைம் அது இப்போ சீசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கோவா கோவாக்கூட இது ஆ கொய்யாப்பழம் கிடைக்கும் ஆப்பிள் கூட இப்போ சீசன் இல்லை சார் அதனால் ரொம்ப ஹைரேட்டாக இருக்கு ஓகேங்களா ஓகே சார் நீங்களே செக் பண்ணிக்கோங்க ஆ யெஸ் சார் அதுக்கூட அதுக்கூட ரேஞ்சில் இருக்கு சார் நீங்கள் எந்த ப்ரான்டு பார்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து ப்ராண்ட்லையும் இருக்கு அது லோக்கல்லையும் இருக்கு சார் நீங்கள் எந்தமாதிரி ரேட்டு பார்க்குறீங்க அந்த ரேஞ்சில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே சார்

ஆஃபரா யெஸ் சார் ஆஃபர் காம்போ ஆஃபர்ஸெல்லாம் இப்போ போட்டுருக்காங்க சார் சீசனல் ஃஆஃபர்ஸ்கூட இருக்கு ஆ வீக்லி வீக்லி கூட போடுவாங்க ஆ வீக் எண்ட்லையும் ஆஃபர்ஸ் இருக்கும் அந்தமாதிரி கூட நீங்கள் வாங்கலாம் ஓகேங்களா சார் ஓகே தேங்க் யூ சார்